எனக்கு பிடித்த பைக்குன்னு சொல்லணுன்னால் பல்சர் டூ டுவெண்ட்டி ராயல் என்ஃபில்டு இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைக்கில் ராயல் என்ஃபில்டு அப்புறம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு இப்போது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு வந்து டூ தௌசண்ட் அதுக்கு முன்னடிலேருந்தே இந்த பைக் வந்துட்டு எனக்கு தெரியும் ஏன்னால் முன்னடிலேருந்தே அந்த பைக் இருக்குது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பைக் சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ராயல் என்ஃபில்டு அதில் வெயிட்டாக இருந்தாலுமே அதில் போகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பைக் ஓட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எல்லாருக்கும் செமையாக இருக்கும் என்கிட்ட சொந்தமாக இருக்கிற பைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூட்டி தான் இருக்குது என்கிட்ட ஸ்கூட்டியில் வந்துட்டு ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் என்கிட்ட இருக்குது பைக்கிங் பயணத்திற்கு எந்த பைக் வசதியாக இருக்கும் அப்படின்னா பல்சர் டூ டுவண்ட்டி அப்புறம் ராயல் என்ஃபில்டு இது ரெண்டும் நல்லாயிருக்கும்